நான் பணிபுரியும் இடத்துலேயும் பல சண்டைகளும் சச்சரவுகளும் மற்றும் சிக்கல்களெலாம் ஏற்படும் அதை வந்துட்டு சமாளித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னால் நம்ம அங்கே வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கான வருமானம் கிடைக்கும் என்பதற்காக எல்லாேர்ட்டியும் சகித்து கொண்டு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது ஸோ பணி இடத்தில் வந்துட்டு சில சண்டைகள் ஏற்படும்போது எங்களுடைய உயர் அதிகாரிக் கிட்டே அதை தெரிவிக்கிறது என்பது ஒரு முதல் வழியாக இருந்தது உயர் அதிகாரிக் கிட்டே இந்த மாதிரியான பிரச்சினைகள கொண்டு போய் சொல்வது கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் வேறு வழி இல்லை என்பதுக்காக அவருடன் நாங்கள் வந்து சொல்லி தெரிவிச்சுருவோம் அது மூலிமா கொஞ்சம் சிக்கல்களை வந்து அவர் எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்கான வழிமுறைகள அவர் சொல்லுவார் மற்றபடி அது அவ்வளோ பெரிய பிரச்சினையாக இல்லை ஒரு சின்ன சண்டைகளாக மட்டும்தான் இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய சக பணியாளரிடம் நாங்களே பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஷயங்களை எல்லாம் வந்துட்டு சமாளித்து பேசியே வந்து அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை நாங்களே செஞ்சுப்போம் மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலை மட்டும்தான் மேலதிகாரிக்கிட்டே எங்களுடைய பிரச்சினைகள கொண்டு சேர்ப்போம் அது வரைக்கும் அதை வந்து பெருசாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் பணி இடங்களில் வந்துட்டு சிக்கல்கள் வருவது சாதாரணமான விஷயந்தான் அதை கடந்து போனால் மட்டும்தான் பிற நாட்களுக்கு நம்ம மத்தவங்களிடம் பேசுவது மற்ற செயல்பாடுகளை நம்ம செஞ்சும் முடிக்க முடியும்